எனக்கு பிடித்த பத்திரிக்கை பார்த்திங்கன்னா விகடன் பத்திரிக்கை பிடிக்கும் செய்தித்தாள் பார்த்திங்கன்னா தினகரன் செய்தித்தாள் பிடிக்கும் வலைத்தளம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பிடிக்கும் ஃபேஸ்புக்கு வந்து எதனால பிடிக்குன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க வீடியோஸ் இருக்கும் அப்புறம் நியூ ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கிடைப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்போம் அப்டேட்டாக வந்து சீரியல் வரும் அதுக்காகவே ஃபேஸ்புக் பார்ப்பேன் இப்போ வந்து நம்ம டிவியில் வர்றதுக்கு முன்னாடியே அதில் வந்து முன்னாடியே போட்டுடுவோம் அப்புறம் நாளைக்கு இதுவும் முன்னாடியே போட்டுடுவோம் அதுக்காகவே சுவாரஸ்யமாக வந்து ஃபேஸ்புக் பார்ப்பேன் அப்புறம் யாராச்சும் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்களான்னு பார்ப்போம் அது பார்ப்பேன் அதுக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே வந்து ஆர்வமாக ஃபேஸ்புக் போய் பார்ப்பேன் அப்புறம் எதாச்சி ஆட் பண்ணியிருக்காங்களா என்ன ஏது என்ன செய்தி வந்துருக்குது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ்புக் வந்து அடிக்கடி ஓபன் பண்ணி பார்ப்பேன்